நாங்கள் சொந்தமாகவே நிலம் நிறைய வச்சிருக்கறதனால பயிர்கள் நிறைய வந்து அதில் போட்டிருக்கோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கனா எள் நெல் கேழ்வரகு பருத்தி கரும்பு இதுமாதிரிலாம் நிறைய போட்டிருக்கோம் அதை சந்தை படுத்துறதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சவால்களையும் சந்திச்சிட்டு வரோம் அது என்னன்ன பார்த்திங்கன்னா மற்ற மாநிலத்தில் நாங்கள் சந்தை படுத்தும்போது அதுக்கு இப்போலான் ஜிஎஸ்டி வரி போட்டுகிட்ருக்காங்க எல்லா இறக்குமதி பண்ணுறப்பியும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு இருக்குது இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு நோக்கத்துக்காக மற்ற மாநிலங்களுக்கு இடையில் விநியோகங்களாக கருதப்படுகிற ஐஜிஎஸ்டி அப்புறம் சுங்க வரிகளுக்கு கூடுதலாக இறக்குமதி மீது விதிலாம் விதிக்கப்படுது அந்த பொருட்களை மற்றும் சேவைகள் மீதான இறக்குமதி மீது செலுத்தப்படுகிற அந்த ஐஜிஎஸ்டி அதுக்கு கீழே வர ஐடிசி இதுலாம் ஒரு ஃபுல் செட்டப்பா ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சிருக்காங்கள் அதெலாம் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கனா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நம்மூர்லயே நம்ம அதை சந்தை படுத்துகிறோம் அப்படின்னா கூட நம்ம இவ்வளோ ப்ராப்லம்ஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறது கிடையாது மற்ற ஸ்டேட்ஸ்ல அதை பண்ணும்போதுதான் நிறைய ப்ராப்லம்ஸ்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது